இப்போல்லாம் பாத்திங்கனா லேப்டாப் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருந்தாங்க சைக்கிளில் வந்து எல்லாம் போவோம் சைக்கிளை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க ஸ்கூலில் படிக்கும்போது நாங்களாம் படிக்கும்போது வந்து பிளஸ் ஒன்னு பிளஸ் டூவுக்கு வந்து சைக்கிள் கொடுத்துட்ருந்தாங்க பிளஸ் டூவுக்கு வந்து லேப்டாப் கொடுத்துட்ருந்தாங்க அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சி லேப்டாப்லேயும் வந்து நிறையா வந்து நிறையா வந்து படிக்கிறதை புக்ஸை பற்றி நிறையா வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சுருப்போம் அதுக்குன்னு தனியாக நெட் கனெக்ட் பண்ணி எல்லாம் நாங்கள் படிச்சுட்ருந்தோம் இப்போல்லாம் வந்து அதயே வந்து கொஞ்சம் தவறாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதை கொஞ்சம் தவிர்க்கணும் இப்போ வந்து டேபுன்னு சொல்லிவிட்டு புதுசாக ஒன்று கொடுக்கறேன் சொன்னாங்க அதெல்லாம் தவிர்க்கணும் இதுலலாம் பாத்திங்கனா இதில் நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு தீங்கான விஷயம் எதுனா நிறையா வந்து தேவையில்லாத ஃபோட்டோஸு அது இதுன்னு ஸ்டோர் பண்ணி வெச்சிடுறாங்க இதனால வந்து இவங்களுக்கு நிறையா பாதிப்பு குடும்பத்துல கூட குடும்பத்தில் வந்து நிறையா பிரச்சனைங்க அது இதுன்னு கொஞ்சம் சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டுருக்கறதுனால அதை கொஞ்சம் தவிர்க்கணும்